ஹலோ ஆ கேட்குதுப்பா ஏன்ப்பா இந்த கன்னுங்கின்னுலாம் இந்த எப்படிப்பா இருக்குது ஆ சோர்ந்து போகுதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமருப்பா அதுக்கு தான்ப்பா ஒன்னுவுட்டு ஒரு நாளக்கு தண்ணி ஊத்தணும்ப்பா இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு ஆ ம் நம்ம தண்ணி ஊத்தணுங்க ஆ ஆ கஸ்டமர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்றாங்கப்பா கரெக்டாக த தண்ணி ஊற்றுங்க சரிப்பா